செடிங்களை பராமரிக்கிறதுக்கு நம்ம ஒரு பூஞ்செடி நட்டால் அது நாங்களே பூச்சி மருந்து இதுக்கு பூச்சி அடிங்கணுனு வாங்கியார்ந்து நாங்களே போட்டுக்குவோம் அப்படி மா வா அதிகம் பூச்சி சாப்பிர்ற மாரின்னா ஒ கடை மே போய் அதுக்குன்னு உரங்கட இருக்குது அதில் வாங்கின்னு வந்து மருந்து அடிப்போம் ஒரு வேருகடலைக்கு அதுக்கு மருந்து தேவையான மருந்து வாங்கின்னு வந்து ஒரு வேருக்கடல போடுகிறோம்னா அதுக்கு தர அடிகளுக்கு கீழே போடுகிற உரம் போடுவோம் களை வெட்டுறப்போ மருந்து அடிப்போம் பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு காய் முத்துகிரத்துக்கு அதுக்கு தகுந்த மருந்து அடிப்போம் பூச்செடிங்களுக்கும் அதுமாரி தான் பார்த்துக்குவோம் அப்போப்ப தினைக்கும் ஒன்று விட்டு ஒரு நாள் அதுக்கு தண்ணி இறச்சும் இந்த தோட்டம் வச்சு இந்த பராமரித்து இதை மாரி ஒன்று விட்டு ஒருநாள் தண்ணி இறைப்போம் பயிர் அது பூச்சி அடிச்சால் பூச்சி மருந்து போடுவோம் உரம் போட்டு இறைப்போம் பாதுக்கப்பாக அதை வச்சுருக்கோம் நெ நெற்பயிர் நட்டாலும் அந்த மாரி அதை கதிரு வரப்போ இல்லை களை பறித்துட்டு இப்போ ஒ உரம் யூரியாவோ போடுவோம் கதிரு வரப்போ மருந்து அடிப்போம் அதை விளச்சலுக்கும் வந்துடும் அதான் அதை பார்த்து பத்திரமா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வோம் அதில் விவசாயிகிட்ட இருந்து அதே மாரி வராங்க ஊருங்களில் அவங்களாம் நீங்கள் எப்படிலான்னா இதுக்குன்னு இருக்குது கடை அங்கே போய் கேட்டோம்னா வாய் மருந்துங்க கொடுப்பாங்க வாங்கின்னு வந்து அடிப்போம்